பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்பது அந்த காலத்தில் எங்கள் ஊர்லலாம் ஆடுவாங்க பரதநாட்டியம் என்பது எங்களுக்கு என்னென்னே தெரியாது அந்தக் காலத்தில் பெருசுங்க எல்லாம் சொல்வாங்க பரதநாட்டியம் எப்படி இருக்கும்ன்னு தெரியுமா காலில் காலில் சலங்கை கட்டி உடம்பில் துணியை போட்டுட்டு அவங்க ஆடுவாங்க பரதநாட்டியம் அவங்க ஆடின ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விதமும் நல்லா அவங்க ஆடுகிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தமும் புரியும் எங்களுக்கே அவங்க எப்படி ஆடுறாங்க எப்படி செய்கிறாங்க எப்படி கண்ணை சிமிட்றாங்க எப்படி காலை அசைக்கிறாங்க அந்த மாரிக்கெல்லாம் தெரியும் அவங்க ஆடும்போதுல அந்த சலங்கை இருக்குதுங்கள்ல சலங்கை ஒவ்வொன்னும் ஜில் ஜில் ஜில்னு அப்படி சவுண்டு சவுண்டு அந்த ஓசை கேட்டாலே அந்த பரதநாட்டியன்றது மிக பிரமாண்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் பெருசுங்க எல்லாம் முக்கியமாக அது தான் விரும்புவாங்க பரதநாட்டியம் எப்படி இப்பிடில்லாம் ஆடுறாங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாள் நம்மளும் இந்தமாரி பரதநாட்டியம் ஆடலாம் அப்படின்னு எங்களுக்கே ஒரு விஷயம் தோணும் நம்மளும் பரதநாட்டியம் பேசாட்டு ஆடலாமே செய்யலாமே நம்மளும் நல்லா நம்மளும் நான் இந்தமாரிக்கி ஆடனோன்னா நம்ம நாலு பேர்த்துக்கு நாலு பேர் வாங்கலாம் பெருமை சேரும் இந்த மாரிக்கு ஒவ்வொரு ஊருக்கும் நம்மளும் போய் ஆடலாம் ஆடினாலே நம்மளுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அது மாரிக்கெல்லாம் தோணும் எங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் ஆடும்போது ஆடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தோணும் அப்படிங்கிறப்போ நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் அந்தமாரிக்கு செய்வாங்க அவங்க ஆடுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுற ஒவ்வொரு ஸ்டைலும் நல்லா தான் இருக்கும் அதேமாரிக்கி இது ஒயிலாட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம்னா மயில் வேஷம் போட்டு ஆடுவாங்க மயில் தோகை எப்படி விரியுது அந்தமாரிக்கெல்லாம் ஒயிலாட்டம் ஆடுவாங்க அந்தக் காலத்தில் இப்போ இந்த காலத்தில் யாரும் இப்போ ஆடுறதில்ல மொதல் அந்தக் காலத்தில் அவங்கள்லாம் அப்படி ஆடினாங்க ஒயிலாட்டம் மயில் தோகை மாரிக்கி விரித்து அப்படியே ஆடுவாங்க அதேமாரிக்கி புலியாட்டம் உடம்புல புலி வேஷம் மாரி போட்டுக்கிட்டு உடம்புல புலி வேஷம் மாரி போட்டுக்கிட்டு நல்லா அப்படி இப்படி பாய்ஞ்சு பாய்ஞ்சு ஆடுவாங்க புலியாட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்கள மாரி புலியாட்டம் யாராலேயும் ஆட முடியாது அந்தக் காலத்தில் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் புலியாட்டம் அது பார்த்தீங்கன்னா இது கம்பு சுத்தி கம்பு சுத்திட்டு அடிப்பாங்க தட்டு தட்டுனு அந்தமாரிக்கி அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் இப்போ இந்தக் காலத்தில் ஆடிட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்தீங்கன்னா இது கரகாட்டம் கரகாட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் எங்கள் ஊரில் முக்கியமாக போடுறதே கரகாட்டம் தான் அந்தக் காலத்தில் அப்போ ஆரம்மிச்சது இன்னும் இந்தக் காலத்தில் வரையும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது கரகாட்டம் அவங்கள மாரி கரகாட்டம் யாராலேயும் ஆட முடியாது அந்தமாரிக்கி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் கேள்விப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலேயே எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் இதேதான் பார்த்தீங்கன்னா இது ஆடல் பாடல் ஆடல் பாடல் அதுவும் இதே தான் அதுனா இது வேறு அது வேறு அன்னைக்கு ஆடல் பாடல் முன்னே மாரிக்கி இல்லை இப்போ நல்லா தான் இருக்குது மொதல் அந்த காலத்திலலாம் அவ்வளோ ஆடல் பாடல் அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டு நீட்டாக ஆடுவாங்க அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு நல்லாயிருக்கும் நம்மளுக்கே ஆடணும்ன்னு தோணும் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் ஆடல் பாடல் அதே இது பார்த்தீங்கன்னா இது அது பார்த்தீங்கன்னா கதகளி ஆட்டம் கதகளி ஆட்டம் பார்த்தீங்கன்னா அந்தக் காலத்தில் ஆடினாங்க ஆனால் இந்தக் காலத்தில் ஆடினாங்கிறாங்க ஆனால் ஆடுகிறாங்களா என்னென்னு தெரியாது கதகளி ஆட்டம் கண்ணை இப்படி இப்படி சிமிட்டுவாங்க அது சிமிட்டும் போது உண்மையிலேயே நல்லாயிருக்கும் கதகளி ஆட்டம் மேலே கிரீடம் வெச்சு உடம்புல ட்ரெஸ்ஸை மாற்றி அப்படி ஆடுவாங்க கதகளி ஆட்டம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தக் காலத்தில் ஆடினாங்க ஆனால் இந்தக் காலத்தில் இப்போயும் இன்னும் ஆடலை இது ஆடினாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அந்தக் காலத்தில் ஆடின என்னென்ன பண்ணாங்களோ இந்தக் காலத்தில் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சிறப்பாக நல்லா அந்தந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாரிலாம் பார்க்குவாங்க இந்தக் காலத்தில் எங்களால் கூட ஒரு சரியாக பார்க்க முடில நாங்களும் பார்க்கணும் ஒரே ஆசை ஆர்வம் அந்தமாரிக்கி இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த அந்தக் காலத்தில் மாரி நடந்த மாரிக்கி இந்த காலத்தில் நடக்கணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் எதுவுமே இப்போ இந்தக் காலத்தில் நடக்கவே இல்லை கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அடுத்து பரதநாட்டியம் பரதநாட்டியம் இப்போ ஒரு சில பேர் தான் ஆடுகிறாங்க முக்கியமாக அந்தக் காலத்தில் ஆடுகிற மாரிக்கி யாரும் ஆடுறதில்லை இப்போ இந்தக் காலத்தில் ஒரு சில பேர்தான் ஆடிட்டே இருக்காங்க அப்படி இப்படினு எங்கே இப்போ போன கடந்த காலம் கூட திரும்ப ரிட்டன் வந்ததுனா வாழ்க்க அவ்வளோவு சூப்பராக இருக்கும்ங்க